என்னை கவர்ந்த நட்சத்திரம் நிலா என் சிறிய வயதுலேருந்து என் அம்மா வந்து நிலவை பார்த்து உணவை ஊட்டுவாங்க நிலவில் வந்து மக்கள் வாழ முடியுமா என்ற முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க அது பல நாடுகளோடு ரஷ்யாவும் அமெரிக்கா இந்தியா